மருத்துவமனைகளில் வந்து நல்ல விதமாகவே இப்போல்லாம் வந்து நல்லா கவனிக்கிறாங்க போனால் அப்போவே என்ன பிரச்சனைனு சொல்லி கேட்டுட்டு அப்போவே ஊசி மாத்தரை எல்லாம் கொடுத்துட்றாங்க அப்போது வந்து வீடு வீடாக வீடுதோறும் மருத்துவம்னு சொல்லி அதுவும் வந்துருச்சு இப்போது வந்து நல்லா கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லா கவனிக்கிறாங்க இப்போல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை கொரோனா டைமில் வந்து வீடு வீடாக வந்து என்ன ஏதுன்னு எல்லா காய்ச்சலா எப்படி இருக்குது சளி இருக்குதானு எல்லாம் விசாரித்துட்டு போனாங்க மாஸ்க்கு கொடுத்தாங்க அப்பறம் வந்து அடிக்கடி வந்து எங்களை வந்து எல்லாமே நல்லா இருக்குதானு கேட்டுட்டு கேட்டுட்டு போனாங்க அப்ப வந்து மருந்து மாத்தரை தேவைப்படுங்கோ படறவங்களுக்கு மருந்து மாத்தரை கொடுத்தாங்க மாஸ்க்கு கொடுத்தாங்க அடிக்கடி வந்து எங்கள் வீடெல்லாம் செக்கப் பண்ணிவிட்டு போனாங்க ஆனால் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் நல்லா பார்க்குறாங்க